எங்கிட்ட வந்து யூடியூப் சேனல்லாம் எதுவும் இல்லை ஆனால் எனக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் மூலம் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அதன் மூலமாக கலைக்கு மற்றும் கைவினை பணிகள்ல வந்து ஈடுப்பட்டுள்ள மக்களுக்கு அந்த ஊடகம் வாயிலாக நிறைய வெளிப்படுத்துகிற அந்த தன்மை இருக்கிறது இப்போ எக்ஸாம்பிள்க்கு பார்த்தினா இப்போ எங்கள் ஊருக்கு பக்கத்தில் அந்த மரச்சிற்பங்கள் அது சிலைகள் செய்கிறது நல்ல ஒரு ஃபேமஸான இடமா இருக்கும் அது ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட நான் தொண்ணூற்றி ஆறு தொ தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணுலாம் நான் அங்கே அந்த ஊர்ல படிக்கும்பொழுது அது அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸாகவும் மற்ற ஊர்களுக்கு தெரியாதாகவே இருந்திச்சு ஆனால் அந்த யூடியூப் சேனல் மற்ற ஊடகங்கள்லாம் வந்த பிறகு அந்த அவர்கள் இடத்தில் பேட்டிக்காண்டி அந்த மர சிற்பங்கள் சிலைகள் எல்லாத்தையும் படமெடுத்து அதை வெளியில் அந்த ஊடகம் வாயிலாக வெளிப்படுத்துக்கின்றபொழுது இன்றைக்கு வந்து அந்த மக்களுக்கு வந்து அந்த விற்பனை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் அதேபோன்று மற்ற கைவினை பொருள்கள் செய்கின்ற இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் இந்த தட்டு பாக்குமட்டை தட்டு செய்வாங்க கைவினை பொருள்கள் அதேபோல் இலைகள் செய்கிறதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்க்கு கலந்துக்கிறதுக்கு பொருள்கள் தயாரிக்கிறது இந்தமாதிரிலாம் பொருகள்லாம் தயாரிக்கிறாங்க இப்போ இது இல்லாம் கொஞ்சம் குறைந்த நாட்கள் அவங்களுக்கு வெளி உலகம் தெரியாகும்பொழுது இந்த சமூக ஊடகங்கள் யூடியூப் சேனல்கள்லாம் சில அவர்களுக்கு உதவி செய்கிறதுனால இன்னைக்கி நிறையா இடங்களில் அந்த யூடியூப் சேனல்கள் மூலமாக பரவுனதால் அவங்களுக்கு ஆர்டர்ஸ் அதாது உதவி ஆக எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்கள அவங்களோடய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு சேனலாகவும் நல்ல ஒரு உதவியாகவும் இந்த சமூக ஊடகத்தளங்கள் அமைகிறது